கோடை காலத்தில் நாங்க ஃபேமிலியோடய எல்லாம் சீசனுக்கும் எல்லாம் திருவிழாக்கும் நாங்கள் பயணம் பண்ணுவோம் மழை காலத்தில் அந்த பயணம் எங்கனால் செய்ய முடியறதில்லை பனி காலத்துலேயும் அதை நாங்கள் விரும்புறதில்லை வெயில் காலத்தில் அது நாங்களா வெளியே போகும் போது ஃபேமிலியோடய எல்லாம் பக்கம் போகும் போது அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பயணம் செய்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையான வசதிகள் இருக்கிறதுனால் பிரயாணம் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் எல்லாத்துக்கும் மன திருப்தியாக இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது அதனால அந்த காலகட்டத்தில் நாங்கள் பிரயாணம் பண்ணுவோம் வெயில் காலத்தில் தொடர்ச்சியாக பிரயாணம் பண்ணுவோம் மழை காலங்கள் பனிகாலங்களில் அது நாங்கள் ஃபேமிலியோடய பிரயா பயணம் பண்ணுறது தவிர்த்துடுவோம் அதனால் பாதிப்புகளும் வராது அதனால் தான் அதையே நாங்கள் தவிர்த்திட்டு மற்ற கோடை காலங்களில் எல்லா பக்கமும் நாங்கள் சுற்றுலாத் தலத்துக்கு பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விரும்பி பண்ணிட்டுருக்கிறோம்